எனக்கு புத்தகம் படிக்கிறதுன்னா படிக்கிறதுன்னால் ரொம்ப பிடிக்கும் நான் இப்பவுமே என்னோட ஃப்ரீ டயமில் வந்து நான் புக்ஸ் எல்லாமே படிப்பேன் ஒரு ஒரு டயமில் வந்து நான் அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னா வந்து அந்த டயமில் வந்து புக்ஸ் படிக்கும்போது எனக்கு வந்து அப்படியே வேறு உலகத்துக்கு போய்விட்டு அதோட கதாபாத்திரமாகவே நான் மாற ஆரமிச்சுருவேன் அப்படி ஒரு புக்கு படிக்கும்போதுதான் அந்த புக்கிலேருந்து ஒரு கோட்டு கூடு நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கைதான் அந்த பறவையை கடல் தாண்டி பறக்க செய்கிறது அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டு அந்த கோட்டு வந்து எனக்கு ரொம்ப என்னோட மனசில் உள்ளே போயிடிச்சு அது வந்து எப்படின்னா அப்போ வந்து நான் வந்து அந்த புக் படிக்கும்போது நான் வந்து ஹாஸ்டலில் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து நான் ஹாஸ்டல் போனது அப்போதான் அப்போ வந்து இந்த வேர்டு ரொம்ப எனக்கு வந்து சோகமாக ஆகிடிச்சி ஐயோ யாரும் இல்லாமல் தனியாக இருக்கோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து நான் ஹாஸ்டலில் இந்த புக்கை படிக்கும்போது கூடு அப்படின்ற இது வந்து எங்கள் வீடு நான் வந்து ஒரு பறவையாக ரொம்ப தூரம் எங்கள் ஃபேமிலியை விட்டுவிட்டு ரொம்ப தூரம் வெளியே வந்தது மாதிரி நான் நினச்சிக்கிட்டு அங்கே எ இப்போ வந்து ஃபோன் பேசும்போதெல்லாம் அழுகை வரும் ஐயோ நம்ம இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வந்து நான் அழுதேன்னா எங்கள் வீட்லேயும் அழுவாங்க நான் அதுக்கப்புறம் நான் பேசிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஜாலியாக போக ஆரமிச்சுடுவேன் ஆனால் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு அச்சோ பொண்ணு இன்றைக்கி அழுதுடுச்சே அப்படின்ற அந்த ஃபீலிங்லேயே இருக்கும் இது எப்போ நான் அப்போ நோட்டீஸ் பண்ணிணேன் அப்படின்னா திரும்ப ஹாஸ்டல்லேருந்து ஒரு முறை சனி ஞாயிறில் வீட்டுக்கு வரும்போது என் தங்கச்சி சொன்னாள் நீ வந்து பேசிவிட்டு போய்விட்ட அதுக்கப்புறம் வந்து அம்மா இதலாம் இதே சொல்லி சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க நீ இது மாதிரி சொல்லாத அப்படின்னு அப்போதான் எனக்கு தோணுச்சு நாம் பேசிவிட்டோம் அதுக்கப்புறமா வந்து அந்த சுச்சுவேஷனில் நம்ம மாறி நம்ம நம்ம வேலையை ஆர பார்க்க ஆரமிச்சுட்டோம் ஆனால் வந்து அம்மாவுக்கு நம்ம மேலேயேதான் இருந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம அது மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இன்னொரு புக்கு படித்தேன் அதில் வந்து என்னென்னால் நீ காண விரும்பும் மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு ஹாஸ்டல் வந்து நியூவாக இருக்கும்போது அவங்களோட எப்படி இருக்கணும் ரொம்ப பேம்பர்டாக வீட்டில் இருந்துவிட்டோமோ இங்கே வந்து நம்மளால் சர்வைவ் பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது அப்போ வந்து இந்த கோட்டு நான் பார்த்தேன் இந்த கோட்டு படிக்கும்போதுதான் எனக்கு தோணுச்சு இப்போ வந்து நான் ஐயோ என்ன அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு அப்போதான் நான் அப்போது இந்த கோட் வந்து எனக்கு உடனே வந்துச்சு நீ காண விரும்பும் மாற்றத்தை உன்னிலிருந்து நீ தொடங்கு அப்படின்னும்போது அவங்க என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நான் ஃபஸ்ட்டு அவங்க கிட்டே இருக்கணும் இப்போ வந்து எல்லாேரும் என்ன பார்த்தா சிரிக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் பார்க்கும்போது ஸ்மைலிங் ஃபேஸோடு பார்க்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் அதே மாதிரி நான் யாரை பார்த்தாலுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் இருப்பேன் அது வந்து எனக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ எப்படியா இருந்தாலும் பரவாயில்லை நான் ஸ்மைல் பண்ணிவிடுவேன் அந்த வேர்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்